சேலம் மாவட்டத்து மக்களுக்கு வந்துட்டு சாலை ரயில்வே விமான நிலையங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது படகு அது தவிர வந்து மற்ற எல்லாமே இருக்குது இங்கே வந்து அருவி நீர்நிலை வந்து எதுவும் இல்லாதனால் அது ஒன்று மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து சாலைகளெலாம் இப்போ கூட ரெண்டு அடுக்கு மாடி அந்த மாதிரி சாலைகள் வந்ததுனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் வேலைக்கு போகிற பெரியவங்கள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போய்விட்டு வர முடியுது சாலை பாதுகாப்பும் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சினையும் மக்களுக்கு இப்போவெலாம் வரதில்லை இது வந்து ரொம்ப ஒரு முன் உதாரணமாக இருக்குது சேலமில் ரெயில்வே வந்துட்டு ஏழை மக்கள் தெரியாத மக்கள் கூட போய் டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம மு மு நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம வந்து இப்பெல்லாம் டிக்கெட் வாங்கிக்கலாம் விமான நிலையங்கள் இப்போ பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க விமான நிலையம் வந்து பெருசாக பண்ணதுனால் நிறைய விமானங்கள் போய்விட்டு வந்துகிட்டு இருக்குது அது வந்து எல்லாேருக்கும் உதவியாக இருக்குது பொதுமக்களுக்கு வந்து மலிவு விலை விருப்பம் என்னென்னால் பஸ்ஸு வந்துட்டு ஃப்ரீயாக விட்டிருக்காங்க ம ஃப்ரீயாக விட்டதுனால் இலவசமாக இருக்கிறனால அது எல்லா மக்களுக்கும் வந்து உதவுது முக்கியமாக பெண்மணிகள் பெண்மணிகளுக்கு வந்து உதவியாக இருக்குது பேங்களூர் ஹை வே வந்துட்டு எப்படின்னா அதில் அந்த ரோட் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எந்த ட்ராஃபிக்கும் இல்லாமல் நல்லபடியாக போய்விட்டு வர முடியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாதனால் நல்லபடியாக போய்விட்டு வரலாம் நம்ம அதனால் எந்த பிரச்சினையும் வரதில்லை மக்களுக்கு முக்கியமாக வந்து மக்களுக்கு எந்த அடியும் அதிகமாக படுறதில்ல சாலைகள் வந்துட்டு நல்லபடியாக இருக்கிறதுனாலையே இது வந்துட்டு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் சேலம் மாவட்டத்தில் இது எல்லாமே ஒரு நல்ல நிலையாக இருக்குது செரி ரோடு ஆட்டோ என்ஹெச் செவன் சேலம் பேங்களூர் ஹை வே இதில் வந்துட்டு போவது வந்துட்டு நல்லபடியாக போய்விட்டு வந்துகிட்ருக்கு வண்டி எல்லாமே வாகனம் எல்லாமே நல்லபடியாக போகுது ரோடு நல்ல நிலையில் இருக்கிறதுனால அதனால் எந்த பிரச்சினையும் வரதில்லை சாலையில்